வேணாங்க ஆ சொல்லுங்கள் ஆமாம்ங்க ஆமாம்ங்க சரி சரிங்க சரிங்க கட்டிக்கிலாங்க ஒரு சதுரடிக்கு ஒரு லட்சரூவா வரும்ங்க

டைல்ஸுங்க செங்கல் சிமெண்ட்டு மணலுங்க அது ம அது பூரா வாங்கணும் அப்புறம் கம்பி வாங்கணுங்க அது என்ன கம்பி வேணுமோ அது கட்டிடத்துக்கு அது வேணும் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து பாருங்கள் நாளைக்கு வரேங்க

ஆ வச்சுக்கிலாங்க வச்சுக்கிலாங்க ஆ இடத்த சைட்டை பார்த்தோமுன்னா என்னன்னு சொல்லிக்கலாம்ங்க எவ்வளவு என்ன வரும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுக்கலாங்க

நாங்கள் ரெண்டு பேர் வருவோம்ங்க பார்க்கறக்கு சைட் பார்க்கறக்கு வருவோம்ங்க இல்லைல்லைங்க சைட் பார்க்கறக்கு மட்டும் வரேங்க அப்புறம் லேபர்க்கெல்லாம் அப்புறம் பின்னாடியே அது சைட்டெல்லாம் பார்த்துட்டு போய் என்ன பண்ணனும் இப்போ சொல்லி அப்புறந்தான் ஆளுகல்லாம் வருங்க குறஞ்சது ஒரு பத்தாள் பாஞ்சாள் வரும்ங்க சரிங்க போட்டுக்கலாங்க சரிங்க வந்தடுறங்க அட்ரஸை ஆ சரிங்க சரிங்க

எனக் கூலி ஆயரூவாய்ங்க ஒன் அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஆறுநூற்றிம்பது ரூவாய்ங்க இந்த சித்தாளுக்கு ஆமாம்ங்க ஆமாம் பொம்பளையாளுக்கு நானூற்றிம்பது ரூவாய்ங்க ஆமாம்ங்க அது அங்கே இடத்த பொறுத்தே இடத்த பொறுத்து பார்த்துக்கலாங்க இடத்த பொறுத்தே ஆளுனுடைய அதிகம் தான் அதிகமு சொல்லமுடியாது இப்போ இருக்கிற விலவாசிக்கு அப்படித்தான் போட முடியும்ங்க ஆமாம் எல்லா ஆ அப்படியெல்லாம் போடமுடியாது ஆம்பளையாளுக்கு தனி அது சித்தாள்ன்னா ஆம்பளையாள் ஒன்று பொம்பளையாள் ஒன்று வரும்ங்க ஆமாம்ங்க அவங்க ஒரு கல்லல்லாம் எடுத்துக்கொடுப்பாங்க பொம்பளையாள் கலவையெல்லாம் கலக்கி கொண்டுவந்து கொடுக்குங்க அதுமாதிரிங்க ஒரு ஆளுக்கு ரெண்டாள் வேலை செய்யும்ங்க மேஷன் ஒரு மேஷன் ரெண்டாள் வேலை செய்யும்ங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க பரவால்லைங்க